எனக்கு பிடித்த உணவு சாதம்தாங்க பிடிக்கும் சாப்பாடு வடித்து அது சாதம் வடித்து அது கஞ்சியை உப்பு போட்டு சாப்பிட்டாதான் எனக்கு நல்ல உடம்பு எனர்ஜியாக இருக்கும் அதான் சாப்பிடுவேன் சாதத்துக்கு ரசம் வைப்பேன் பொரியல் வ சாம்பார் கருவாட்டு குழம்பு இதெலாம் செஞ்சி நான் சாப்பிட்டுன்னு இருப்பேன் உடம்புக்கு ஆனால் வெயில் நாளில் நான் காரம்லாம் கம்மியாக அதிகமாலாம் சாப்பிடமாட்டேன் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் எனக்கு இன்னும் கூழ்னா ரொம்ப பிடிக்கும் கூழ் நானே செஞ்சி விவசாயம் நானே பண்ணுறேன் விவசாயத்தை நானே எல்லாம் செஞ்சி நானே களை வெட்டி நானே அறுத்து நானே எல்லாம் விவசாயம் இதெல்லாம் பண்ணுறேன் அது கூழ் நானே செஞ்சிக்குடிப்பேன் அது இன்னும் நல்ல உடம்புக்கு நல்லது வெயில் நாளில் அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அதுக்கு தொட்டுக்க ஊறுகாலாம் நானே செஞ்சிக்குவேன் பிரண்ட ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் அதுமாரிலாம் ஐட்டம்லாம் நான் செஞ்சி நானே சாப்பிட்டுக்குவேன் தொட்டுக்க அப்புறம் எனக்கு வந்து இட்லி அதெல்லாம் நான் செ நானே தான் செஞ்சி சாப்பிட்டுக்குவேன்ப்பா எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்